குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணாத ஆப்பும் கிடையாது அவங்க நோண்டாத நோண்டுதல்களும் கிடையாது ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அவங்க அதிகமாக பயன்படுத்த கூடியது மிடிலேஜ் பீப்பிள் எல்லாருமே வந்துட்டு அதிகம் யூடியூப் பயன்படுத்துகிறாங்க காலேஜ் படிக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி இதை பார்க்க ஆரம்மிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் இதில் எல்லாத்திலையுமே அவங்க கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அதில் கற்றுக்க கூடாத விஷயங்களும் நிறைய இருக்குது இப்போது இன்ஸ்டாகிராம்ல நிறைய அறிவுள்ள அறிவுள்ள செய்திகளும் வருது தேவையற்ற செய்திகளும் வருது இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குது அப்படினா நம்ம எந்த அளவுக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது இப்போது வயதானவங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப் பார்க்கறாங்க யூடியூப் அவங்க எதற்காக பார்க்குறாங்க அன் அன்றைய நாட்டு நடப்பு தெரிஞ்சிக்கிறதுக்காக அவங்க அதை பார்க்குறாங்க யூடியூப் பார்க்கும்போது குழந்தைகளும் யூடியூபை பயன்படுத்துகிறது எந்த விதமாக இருக்குது அப்படினா அவங்க ஏதாவது அவங்களுக்கு டவுட்ஸ் சந்தேகங்கள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு யூடியூப் பார்க்க ஆரம்மிக்கிறாங்க ஸோ அப்போ யூடியூப் பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான செய்திகளும் அதை தொடர்ந்து வரும் தேவையற்ற செய்திகளும் அதை தொடர்ந்து வரும் இதெல்லாம் எதை பொறுத்து திரும்ப திரும்ப மேலும் மேலும் வரும் அப்படினா அவங்க எந்த மாதிரி இதை அதிகம் பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்துதான் வருது ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படினா நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும் எல்லாமே பயன்பாட்டை பொறுத்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அதிகம் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து முடக்கி வீட்டிலயே உக்கார வைக்கிறதை விட அவங்களை வெளியே அனுப்பி அதிகமாக விளையாட வச்சு இயற்கை காற்றை சுவாசிக்க வச்சு அவங்களை சந்தோஷமாக மற்றவங்களோடய ஒரு பேச்சு வார்த்தையை உருவாக்கி அந்த மாதிரி அவங்க வளரும்போது அவங்க வளர்ற விதம் வேற மாதிரி இருக்கும் இதே அவங்ககிட்ட ஸ்மார்ட்ஃபோனை கொடுத்து போன் மூலயுமே எல்லாத்தையுமே நம்ம காட்டிட்டு இருந்தோம் அப்படினால் அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமலே போயிடும்